உணவுன்னு பார்த்தா எனக்கு வந்து மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உப்புமா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அதுவும் அருமையாக செய்வாங்க அந்த சுவைக்கு வேறு எங்கேயுமே ஈடு கொடுக்கவே முடியாது அதேமாதிரி நான் நிறைய ஹோட்டல்லையும் வெளிலையும் சாப்பிட்ருக்கேன் ரெஸ்டாரண்ட்டில அந்தமாதிரிலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் எக் நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ் இந்தமாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன் அங்கே வந்து தனி சுவையாக இருந்துச்சு இருந்தாலும் எங்கே அம்மா சமைக்கிற அளவுக்கு எந்த சுவையும் ஈடு கொடுத்ததில்ல எனக் எதுவும் நிறைவாக இருந்ததில்லை நான் நிறையாவே அம்மாவோட சமையலை மிஸ் பண்ணியிருக்கேன் அம்மா சமையல் இல்லாமல் எப்புட்றா இருக்கிறது அப்படின்ட்டு ஏன்னா நான் என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிக்காமல் எங்கள் அம்மா எனக்காக நிறைய செஞ்சி தருவாங்க நான் என்ன கேட்டாலும் உடனே உடனே செஞ்சி தருவாங்க அவங்க சுவையும் அவங்களோட கைப் பக்குவம் எல்லாமே அருமையாக இருக்கும் அதேமாதிரி அம்மா தக்காளி சோறு ஒன்று செய்வாங்க தக்காளி சோறு பிரியாணியும் குஸ்கா ஸ்டைலில் சூப்பராக செய்வாங்க அந்த சுவைக்கு ஈடு கொடுக்க சத்தியமாக யாராலையும் முடியாது அதேமாதிரி சப்பாத்திக்கும் சப்பாத்தி வித் சன்னா மசாலான்னு ஒன்று செய்வாங்க அதோட சுவை இன்னும் அருமையாக இருக்கும் நான் வேறு எந்த ஹோட்டல்லையும் எந்த செஃப் சமைச்சு கொடுத்தாலும் அது சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா சமையல் அளவுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது அந்த சுவையை யாராலையும் தர முடியாது அதுதான் என்னோட பரிந்துரை மோஸ்ட்லி நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் வீட்டு சாப்பாடுதான் அதிகமாக சாப்பிடுவேன் அதுவும் எங்கள் அம்மா சமைச்சது ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன்